எங்கள் ஊர்லெலாம் பஞ்சாயத்து தலைவர் தாசில்தாரெலாம் எப்போ வருவாங்கன்னால் இந்த மாதிரி தெருவிளக்கு பிரச்சனை குடிநீர் பிரச்சனைல்லாம் சொ வந்தால் மனுவாகலாம் மனுவாக கேட்டுத் தெரிஞ்சுக்குவாங்க ஆனால் நம்ம ஊரில் இருக்கிறவங்க வந்து நம்மளை நம்ம செலக்ட் பண்ணிணவங்க அப்படின்றனால நம்ம நம்மளோடய உற உறவுக்காரங்கள் உரித்தானவங்கன்றதினால அவங்க என்ன டேரெக்ட்டாவே நம்ம அவங்களும் அதே ஊரில் தான் இருக்காங்க அப்போது டேரெக்ட்டாக வந்து நம்ம பஞ்சாயத்தில் வந்து நம்மள்கிட்டயே கேட்டு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு போய் தாசில்தார்கிட்ட சொல்லுவார் தாச பஞ்சாயத்து தலைவர் வந்து இதை இந்த பிரச்சனைய வந்து பெரிசா எடுத்துக்கலை அப்படின்றப்போ தான் நம்ம தாசில்தார்கிட்ட டேரக்ட்டாக போகிற மாதிரி அந்த அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் போகல அப்படின்னா பஞ்சாயத்து தலைவரே டேரெக்டாக தாசில்தார்கிட்ட சொல்லி அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு மனு போட்டு மனு மூலயமா நமக்கு ஃபண்டு வரும் அந்த ஃபண்டை வைச்சு நம்மளுக்கான ஒரு போர் போடுறதோ இல்லை தெருவிளக்கு மின்சாரத்தில் தெருவிளக்கு லைட்டுகளை மாட்டுறதோ எல்லாமே வந்து கவர்மெண்ட்டேருந்து வர ஃபண்டு மூலயமா தான் நம்ம பஞ்சாயத்து தலைவர் வந்து பண்ணுவாங்க தாசில்தார் வந்து நம்ம ஊருக்கான ஃபண்டுகளை வந்து ஒதுக்குவாங்க நம்ம பிரச்சனைகள வந்து கேட்டுத் தெரிஞ்சு கேட்டு தாசில்தார்கிட்ட சொல்றதுக்கு அம் நம்ம நம்மளோடய நம்மளோடய கா நம்மளுக்காக ஒதுக்கின நம்ம ஊருக்காக ஒதுக்கின ஃபண்டை வந்து யாரும் இடைல நின்று சாப்பிடாம பார்த்துக்கறது வந்து தாசில்தார் கையிலையும் பஞ்சாயத்து தலைவர் கையிலையும் தான் இருக்குது எப்போது பார்ப்போன்னா நம்ம அவங்கள நார்மல் டேஸில் ஒரு பிரச்சனைன்னா தான் போய் அவங்கள போய் பார்க்கப் போகிறோம் மற்றபடியான ரிலேஷன்ஷிப்ன்றது வந்து தாசில்தார்கிட்டயோ பஞ்சாயத்து தலைவர்கிட்டயோ வந்து பெரிசா இருக்காது